இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கனா இந்த விளையாட்டுத்துறைன்றது ரொம்பவே அட்வான்ஸாக போயிட்டிருக்கு ஸோ இது வெறும் விளையாட்டுத்துறையாக பார்க்காம நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசென்ட்டாக ஒரு பத்து வருஷ காலத்தில் பார்த்திங்கனா இது வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸாகவே மாத்திட்டாங்க ஸோ ஸ்விம்மிங்கு என்கரேஜ் பண்ணுறாங்க யோகாவை என்கரேஜ் பண்ணுறாங்க இதோடய பெரிய ஒரு விஷயம் என்னன்னால் நான் அந்த சிலம்பம் இது வந்து ரொம்ப நாள் மறந்திருந்தாங்க சடனாக பார்த்தா இப்போது மக்களிடையே அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆயிட்டிருக்கு நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்தான் இதை போய் கற்றுட்டுருக்காங்க ஸோ இது பெரியவங்களும் கற்றுக்கிட்டாலும் நல்லதுதான் உடம்புக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்கணும் இது வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும் கவர்மெண்ட்